இப்போ நம்பூர் இருக்குது கிராமத்திலலாம் விளாடுவாங்க அது வந்துட்டு ஜல்லிக்கட்டு கபடி கொக்கோ அதுமாதிரி நிறையா இருக்குது ஜல்லிக்கட்டுன்னா வந்து ஒரு மாட்ட ஒரு மாடு வாங்கி காளை மாடு வாங்கி அது சின்னதிலேருந்து அவங்க பயிற்சி கொடுத்துட்டே இருப்பாங்க பயிற்சி கொடுத்துட்டே இருக்காங்கன்னா அதுக்கு வந்து சண்டை போடுறது அதுக்கு சாப்பாடு ஒழுங்காக நேரத்துக்கு நேரத்துக்கு அந்த அதுக்கு ஒரு பயிற்சி இருக்கும் அந்த பயிற்சி கொடுத்துட்டே இருப்பாங்க அந்த மாட்டுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஜல்லிக்கட்டு அழைச்சிட்டு போகும்போது அந்த மாடுப்பிடி வீரர்கள் வந்து அந்த மாட்டை பிடிச்சி அடக்கணும் ஆனால் அந்த மாடு அடங்கக்கூடாது அதுதான் ஜல்லிக்கட்டு மாட்ட பிடிச்சி அடக்கி அதில் வெற்றி பெற்றாங்க அந்த வீரர்கள் எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க அந்த வீட்டில் அந்த வளர்த்த நான் இந்த நான் இந்த மாடு வளர்த்தேன் இது வந்து ஜெய்ச்சுட்டு அப்படின்னு சொல்லும்போது அந்த ஊர் மக்கள் எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இப்படி ஒரு மாடு வளத்திருக்காங்களே நம்மளும் இது மாதிரி ஒரு மாடு வளர்த்தா நமக்கு இவ்வளோ ஒரு பெருமையாக இருக்கும் பெருமை சேரும் அப்டின்னு சொல்லிட்டு அவங்களும் நிறைய மாடுகளை வளர்ப்பாங்க அதுக்கப்புறம் வந்து மாடு வளர்க்கும்போது அந்த மாட்ட வந்து ஒரு அதுக்கான சாப்பாடு ஒழுங்கா போட்டு வளர்ப்பாங்க அது சாப்பாடுன்னா புல் மட்டும் அது கிடையாது தவிடு புண்ணாக்கு பருத்திலாம் வந்து அரைத்து நல்லா அதுக்கு வந்து ஸ்ட்ராங்கான ஃபுட்டாக ஹெல்த்தி ஃபுட்டாக கொடுப்பாங்க இந்த மாட்டுக்கு எதுனா உடம்புலாம் சரி இல்லைன்னா அவங்க நல்லா பார்த்துப்பாங்க காயம் எதுவும் ஏற்படாமல் பார்த்துப்பாங்க அப்படி பார்த்துட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து கபடிக்கு கபடிக்கு சொல்கிறேன் கபடி விளாடும்போது சேஃப்பாக விளையாடணும் கபடியில் வந்து கொஞ்சம் அடிப்படலாம் அது நம்ம தான் பார்த்துக்கணும் கபடி விளாட்றதுனால கைக்கால் பலவீனம் வேணும் அதுக்கான ஃபுட் அதுக்கான சாப்பாடும் நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா நமக்கு நம்ம உடம்பு நல்லாயிருந்தா தான் நம்ம கபடி விளாட முடியும் கபடி விளாட்ணுன்னா ஆப்போசிட் சைடு இந்த சைடில் கொஞ்சப்பேர் இருப்பாங்க ஃபஸ்ட்டு ரைடு ஒருத்தங்க போவாங்க அவங்கள போய் ஒருத்தங்க தொட்டுட்டாங்க அப்டின்னு சொல்லிட்டா அவங்கள யாரும் தொடக்கூடாது அப்படியே அவங்களை தொட்டு போய் போய் பிடிச்சிட்டாங்கன்னா டீமே அவுட்டாகிடும் ஸ்கோர் எல்லாம் இவங்களுக்கு போய்டும் அப்புறம் இவங்கதான் வின்னர் ஆகிடுவாங்க அப்புறம் வந்துட்டு அவங்க ரைடுக்கு வந்தாங்கன்னா அது அதான் ஒரு ஒரு ஆள்தான் பிடிக்கணும் அதுவும் இல்லாமல் மூச்சு விடாமல் கபடி கபடி கபடி அப்டின்னு சொல்லிட்டு இருக்கணும் அதை ஒரு தடவை நம்ம விட்டுட்டோம்னா அதை நம்ம கேமில் அவுட்டாகிட்டோம் அப்படின்னு இதாகிடும் கேமில் அவுட் ஆகாமல் நம்ம விளாண்டுட்டு இருக்கணும் கபடியை பொறுத்த வரைக்கும் ஒரு சைடில் பன்னெண்டு பேர் இன்னொரு சைடு பன்னெண்டு பேர் இருக்கணும் ஆல் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஹைட்டு வெயிட்டுலாம் அதலாம் முக்கியம் கிடையாது விளையாடணும் உடம்புல தெம்பு இருக்கணும் ஸ்ட்ராங்காக இருந்தாலே நம்ம வந்து அந்த கேம் விளையாடலாம் கபடியை பொறுத்த வரைக்கும் அதுக்கப்பும் நம்ம ஊரில் என்ன இதுன்னா ஹாக்கி விளாடுவாங்க ஹாக்கி எப்படின்னா ஒரு ஸ்டிக்கு இருக்கும் அந்த ஸ்டிக்கில் வந்து பால் ஒரு பால் ரௌண்டில் தள்ளணும் அதான் ஹாக்கி கொக்கோ கொக்கோ விளாடுவாங்க ஒரு இதுக்கு ஆறு பேர் இருப்பாங்க ஒன்ஸு ஒரு ஒருத்தங்க எல்லோரும் வந்து கீழே உக்காந்துருப்பாங்க இன்னொருத்தங்க வந்து அவங்களை தொட்டு தொட்டு பிடிக்கிணும் அதுதான் ஹாக்கி